மின்சாரத்தினால நிறைய ப்ராபளம்ஸ் வரதில்லை இப்போயெலாம் ரீசன்ட் டைமில் வந்து அது நல்லாவே பண்ணுறாங்க பட் வந்து கொஞ்சம் ப்ராபளம்ஸ் இன்னமும் இருக்கதான் செய்கிறது ஃபஸ்ட்டு வந்து நம்மளோடைய கவன குறைவினால நிறைய வந்து நடக்கிறது என்னென்ன எனக்கு தெரிஞ்சு இந்த சார்ஜ் வந்து எடுக்கிறோம் அப்படினா மேக்ஸிமம் யாரும் அந்த சுவிட்ச்சை ஆஃப் பண்ணுறதில்ல அந்த சார்ஜ் பின் அவ்வளோக்கா ஷாக் அடிக்காது பட் வந்து ஒரு குழந்த வந்து என்ன பண்ணிடுச்சி அப்படினா அந்த சார்ஜ் பின்னை வாயிலை வச்சு விளையாடும்போது அந்த சார்ஜ் பின்னு வந்து அந்த வாயில் இருக்கிற எச்சில் அந்த இதில் தாக்கி வந்து குழந்த இறந்து போயிருக்குது ஸோ வந்து கவன குறைவு அப்படிங்கிறது வந்து மின்சாரத்தில் ரொம்பவே இது பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் சில டைம் வந்து இந்த ஃபோனை ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டு வைக்கிறதுனால அந்த சார்ஜ் இது வந்து இதாகிறது இந்த ஃபோன் வந்து அடிக்கடி பர்ஸ்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படினா இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோன் எடுக்கிறோம் அப்படினா அது வந்து நம்ம இந்த ரொம்ப நேரம் சார்ஜ் பண்ணுறோம் அப்படினா அதோட பேட்ரி கண்டிஷன் வந்து நம்ம அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும் பேட்ரி வந்து அடிக்கடி சூடாகிற மாதிரி இருந்தால் உடனே வந்து கடையில் கொண்டு போய் கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம எதனால் இப்போ பார்க்குறதுக்கு வெளியில் ஃபோன் நல்லாயிருக்கும் ஆனாலும் அந்த ஃபோன் வெடிச்சுருக்கும் ஏன் அப்படினா இப்போ நம்ம தவறுதலாக கீழே போட்டிருப்போம் ஆனால் நமக்கு வந்து வெளியில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது உள்ளார எதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும்பொழுது அந்த பேட்ரியில் எதனால் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படினா அந்த ஃபோன் வந்து வெடிக்கிறதுக்கு வந்து காரணம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படினா அந்த மின்சாரத்தில் வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணிடுவாங்கனா தண்ணி கை ஈர கையோடு கொண்டு போயிட்டு சுவிட்ச் போடுவது ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதனால் வந்து அப்படி ஒருத்தவங்க பாதிக்க பட்டாங்க அப்படினா நம்மளால பார்க்க முடிஞ்சுது அப்படினா நம்ம உடனே என்ன பண்ணணும் அப்படினா பக்கத்தில் இந்த இரும்பு அந்த கடத்துகிற பொருளாக எடுக்காமல் ஒரு பெரிய ப்ளாஸ்டிக் சேரை போட்டு அவங்கள அடிச்சு கீழே தள்ளுறது இல்லைனா ஒரு மர கட்டையை எடுத்துகிட்டு வந்து அவங்க கையிலே அடிச்சு அந்த கரண்ட்லிருந்து கீழே இழுத்துடணும் ஸோ நம்மதான் வந்து அதில் சேஃபாக இருந்துக்கணும் என்ன கேட்டால் அந்த ஒயர்ஸெலாம் வந்து டிக்ஸ்கனக்டிங்காக இருக்குது ரொம்ப டேமேஜ்டாக இருக்குது அப்படினா அடிக்கடி ஒயரை சேஞ் பண்ணுறது சுவிட்ச் பாக்ஸு நல்லா இல்லை ரொம்ப இதுவாக இருக்குது அப்படினா அந்த சுவிட்ச் பாக்ஸெலாம் சேஞ்ச் பண்ணுறது ஸோ பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்மளோட கையில்தான் இருக்குது